வருங்காலத்தில் விவசாயத்தை பற்றினா விவசாயம் வந்து வருங்காலத்தில் ரொம்பவும் கம்மியாயிடும் இப்போவே கம்மி ஆகிருச்சு நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு இப்போ எல்லாம் வந்து கம்ப்யூட்ரு கம்ப்யூட்ருனு கம்ப்யூட்டர் பத்தியே போயிட்டு இருக்கிறாங்க அதனால விவசாயம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னும் நாள்பட நாள்பட இன்னும் கம்மியாயிட்டு தான் வரும் அதனால வந்து இப்போ நம்மளே வீட்டிலையே வளர்க்கலாம் வாங்கிட்டு வந்து நம்ம அந்த பயிர்கள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம் மாடி இருந்துச்சுனா மாடி வீட்டு தோட்டமாக வந்து செய்யலாம் வீட்டிலையே கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அந்த கொஞ்சம் இடத்த வச்சிக்கிட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் காய்கறி தக்காளி இந்த காலிஃப்ளவர் பூ இந்த மாதிரி இது இது எல்லாம் நம்ம வீட்டிலையும் வரும் நம்ம கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அதுலேயும் என்ன பண்ணணுமோ அது அவ்ளோக்கு தேவையானது எல்லாம் நம்ம செஞ்சிக்கலாம் நம்ம செஞ்சி பார்த்தாலே தெரியும்